இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி போட்டிங்கிறது ஒரு ஃபேமஸ்ஸாகவே போயிட்டு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் மாவட்ட லெவல்லையும் சரி அப்புறம் ஸ்டேட் லெவல்லையும் சரி எல்லாமே ஃபுல்லா விளையாண்ட்டு இப்போ தேசிய லெவலில் வந்துகிட்டு விளையாண்ட்டு இருக்காங்கள் இப்போ ப்ரோ கபடி லீக் அப்படின்ன மாதிரி வந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்குது அது இங்கேருந்தே எங்கள் ஏரியாலே இருந்தே ஒருத்தர் செலெக்ட் ஆகி போயிருக்காங்க அதை வந்துகிட்டு நாங்கள் விளையாட்றதும் இல்லாமல் அவருமே வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ்லாம் காட்டி அவங்க எல்லாருமே போயிருக்காங்கள் அதுவும் போக அதுலையும் வந்துகிட்டு அந்த ஏஜு வாரியாக தான் அவங்களையும் விடுவாங்க இப்போ ஒரு டுவெண்டி இயர்லேருந்துட்டே வந்துகிட்டு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்குள்ளே வந்துகிட்டு அவன் வந்துகிட்டு அவங்க செலெக்ட் பண்ணுவாங்க அதுலையுமே வந்துகிட்டு நம்ம போன் வெயிட்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்துகிட்டு ஐம்பது கிலோ மேலே அறுபது கிலோ மே எழுபது அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்கள் அவங்களோடய ஏஜ் அவங்களுடைய எடை வந்துகிட்டு கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் வந்துகிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துகிட்டு அவங்க உள்ளவே வந்துகிட்டு அவங்க ஆடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கள் அது வந்து நம்ம பாடி ஃபிட்னஸ்லாம் கரெக்டாக இருந்தால் வந்துகிட்டு ஹைட்டு பாடி ஃபிட்னஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது தான் அவங்களே வந்துகிட்டு இது பண்ணுவாங்கள் அந்த விளையாட்டுங்கிறது வந்துகிட்டு நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் தேசிய லெவலில் வந்துகிட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து ரி ரீச்சாகி இப்போ ப்ரோ கபடி லீக்குங்கிறது வந்துகிட்டு வர்ஷ வர்ஷம் நடத்திகிட்டு இருக்குறாங்க அதுவே வந்துகிட்டு ஃபுல்லாகவே ரீச்சாகி இப்போ அதனால் வந்து கிராமப்புறங்களில் தான் ஸ்டார்ட் ஆனது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதில் வந்து இப்போ தேசிய லெவலில் போகி நின்றுக்கு அது அந்த கோ கபடி மேச்சுங்கிறது வந்துகிட்டு இப்போ உலக நாட்டில் ஃபுல்லுமே வந்துகிட்டு ரீச் ஆகப் போகுது அது ரொம்போவுமே பெனிஃபிட்டாக இருக்குது